உள் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரோடு வந்து சரியான முறையில் இருக்காது அது மட்டுமா அங்கே படிக்கிற பசங்க வெளி ஊருக்கு போய்த்தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படும்போது பார்த்திங்கன்னா ஒரு பஸ் காலையில ஒரு பஸ் சாய்ங்காலம் மதியானம் இந்த டைமிங்கே இல்லாமல் சில பேருந்துகள் வரும் அப்போ பார்த்திங்கன்னா எல்லா பசங்களும் அந்த பேருந்தில் மட்டும்தான் பயணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கும் போது பசங்கள் அப்புறம் அதோட இல்லாமல் அன்றாடம் கூலி வேலைக்கு போவாங்ல்லிங்களே அவங்களும் அதே பஸ்ல தான் வருவாங்க அப்போ கூட்ட நெரிச்சல் ஏற்படுகிறது அதே மாரி அந்த பசங்க வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாத நிலைமைக்கு ஆயிடுது அவ்வளோ ஒரு கூட்டத்துலையும் அந்த பசங்க அங்கே போய் படிக்கணும் அப்படிங்கிறதுதான் இந்த மாரி தினசரி வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கும் காலையில பஸ்ஸை பிடிக்கணுமே டைம் ஆயிடுமே அப்படினு சொல்லிவிட்டு ஓடுவோம் ஒரு சில நேரம் பஸ்சே வராது ஒரு சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா பஸ் வந்து முன்னடியே வந்துரும் அப்படி இருந்து இந்த மாரி ஒரு ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப கடுமையாக போயிகிட்டு இருக்கு எங்களுக்கான விருப்பங்கள் என்ன அப்படினாக்க ஒரு ஒரு மநேரத்துக்கு ஒரு பேருந்தாவது இருந்துச்சு அப்படினாக்க கூட்ட நெரிச்சலை வந்து தவிர்க்க முடியும் சின்ன சின்ன பசங்களாக பார்த்திங்கன்னா இந்த பேருந்துல தான் பயணிக்கணும் இல்லைங்களா அப்படி இருக்கும் போது பேருந்து இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லாருக்கும் பசங்க அந்த பஸ்ஸில் வந்து கூட்ட நெரிச்சல் இல்லாமல் ஸ்கூலுக்கு போயிவிட்டு வரதுக்கு நல்லாருக்கும் இது தான் வந்து விருப்பமாகவும் இருக்கும் அந்த